என்னோடய எழுத்துப்பணியில் முன்மாதிரி அப்படின்னு எடுத்துகிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோடய அத்தைதான் அவங்க தான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எழுதுகிறதுக்கு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கள் ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததுனால் தான் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமும் இருந்தது ப்ளஸ் அவங்க எழுதுகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த வார்த்தைக்கு வந்துட்டு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆ சேம் டைம் அவங்கலோட ஹண்ட் ரைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எழுதுரதுல ஆர்வம் அதிகமாக இருந்தது